சமீபத்தில் பார்த்தீங்கனா என் பையன் பிள்ளைகளுக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுத்தான் அந்த செல்லால நிறைய நன்மைகள் நடந்துச்சு ஸோ என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கனா இப்போ வந்து கரண்டு பில்லு கட்ட போயிட்டு க்யூவில் நின்று நம்ம கரண்ட் பில்லு கட்டுறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் இங்கேருந்து போக இப்போ வந்து பார்த்தீன்னு என் பிள்ள கரண்டு பில்லு எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலிமா சொல்லிக் கொடுத்தான் ஆன்லைனில் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போது கரண்ட் பில் கட்டுறது பார்த்தீன்னா பத்தாயர் ரூபா வந்துச்சுன்னா அது இங்கேருந்து போய் செக்கு செக்கை வாங்கி அதை தனியாக போட்டு நிறைய வேலை ஒரு நாள் ஃபுல்லாக இழுத்துடும் ஆனால் இப்போ ஆன்லைன்லேயே எப்படி கட்டுறதுன்னு எங்கள் பிள்ள சொல்லிக் கொடுத்துட்டான் அது இப்போ ரொம்ப சுலபமாக போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கனா இப்போது ரெண்டாவது ரேஷன் கடைக்கு நம்ம போய் பார்க்கணும் என்னென்னைக்கி பொருள் போடுறாங்க எப்ப பொருள் போடுறாங்க போய் போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதுவும் என் பிள்ள போன்லேயே சொல்லிக் கொடுத்துட்டான் எப்போ கடை திறந்திருக்கு என்ன பொருள் ஸ்டாகில் இருக்குது இப்போ போனால் பொருள் வாங்கலாமான்ட்டு சொல்லிக் கொடுத்துட்டான் இதாலேயே நம்ம ஒரே டைமில் போய் பொருள் எப்போ போடுறாங்கன்னு அப்போ பார்த்துட்டு வாங்கினு வந்து வாங்கினு வந்தடலாம் ஒரே வேலையாக முடிஞ்சுடும் அதே மாதிரி பார்த்தீங்கனா மூணாவது யாருக்காச்சும் ஏதாச்சும் அர்ஜெண்டாக நம்ம பணம் அனுப்பனுன்னா நம்ம போய் பேங்கில் போய் நின்று செலான் எழுதி இந்த பணம் கட்டிகிட்டு வரணும்

எப்படி ஆன்லைன் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறது நாலாவது இப்போ டி டிவியில் எல்லா செய்தி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதுவும் எனக்கு சொல்லி கொடுத்தான் ஃபோனில் எப்படி நம்ம செய்தி பார்க்கறது செய்திகள்லாம் ஃபோன்லேயே பார்த்தரலாம் டிவியில் விட இப்போ ஃபோனில் அதிகமாக சீக்கிரமாக செய்திகள் வந்திடுது ஸோ அதனால் இப்போ செல்லுலேயே நான் செய்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் உடனுக்குடனே தகவல் நிறைய வந்துருது அதே மாதிரி பார்த்தீங்கனா இப்போ நிறைய விஷயம் செல்லில் என் பிள்ள சொல்லிக் கொடுத்தான் ரொம்ப சுலபமாக போச்சு ஆளுக யாரும் வீட்டில் இல்லை சமைக்க ஆள் இல்லைன்னா செல்லில் இருந்தே நம்ம சாப்பாடை எப்படி ஆர்டர் பண்ணி சாப்படை ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுத்தர்றாங்க ஆர்டர் போட்டால் பத்து பதனைஞ்சு நிமிஷத்தில் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தர்றாங்க அதெல்லாம் நிறைய வேலையும் மிச்சம் நம்மளுக்கு பசி பட்டினியோட போய் கடை கடையாக தேடிகிட்டு இருக்க வேண்டாம் சாப்பாடே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தர்றாங்க சாப்பாடும் நல்லா இருக்குது ஆன்லைனில் போட்டால் பணமும் ஆன்லைன்லேயே செலுத்திடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கனா இன்னொன்று நம்ம துணி எதனால் பொருளுகள் ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கணும் நம்ம ஃபோனில் பார்த்துட்டு கடை கடையா தேட வேண்டாம் நம்மளுக்கே எந்த பொருள் பிடிக்குதோ அதை நம்ம தேடித் தேடி ஆன்லைன்லேயே நமக்கு காட்டிருச்சு நம்ம ஒரு ஒரு கடையாக போய் ஏறி ஏறி இறங்கி நம்ம தேட வேண்டிய வேலையே கிடையாது செல்லில் உங்களுக்கு எந்த ஆன்லைனில் அது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை ஆ ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தறப் போகிறாங்க ஸோ ஆன்லைனில் நிறைய போச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலலாம் அந்த கொரோனா டைமில் எல்லாம் பார்த்தீங்கனா செல் எல்லாம் நிறைய பேர்க்கு உதவியாக ஆச்சு ஐயைய எனக்கு மட்டுமில்லை பிள்ளைங்களுக்கு எல்லோருக்குமே நிறைய பேர் அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க இன்டர்நெட்டில் எதோது கிளாஸ் எடுத்தாங்களாம் கிளாஸ் இந்த படிப்பெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் நல்லாப் படிக்குதுங்க பிள்ளைங்க பிள்ளைங்க நல்லாப் படிக்குதுக நல்லா படித்து மார்க் வாங்குதுகள் அந்த ரெண்டு வருஷத்துக்கு செல்போன் இல்லாமல் இந்த இருந்துருந்தாங்கன்னா நிறைய பேர் படிப்புன்றதயே என்னென்னு மறந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஆன்லைன் கிளாஸூன்னு ஒன்று வச்சு எல்லோருக்கும் அதை சொல்லிக் கொடுத்திருக்காங்கள் அப்போல்லாம் நாங்கெல்லாம் செல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ தான் செல்லுனா நம்ம இண்டியாவே பார்த்தீங்கனா ரெண்டாவது இடத்தில் இருக்குது செ அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்றது இதால் ரொம்ப நன்மைகள் இருக்குது என் பிள்ளைகோ அந்த ரெண்டு வருஷமும் வீட்லேயே தான் படித்து முடிச்சோம் ஆன்லைன் கிளாஸில் இப்போ வேலைக்கு போயிட்டு அவன் வேலை செஞ்சு எனக்கு ஒரு ஃபோன் வாங்கிக் கொடுத்தான் அதுதான் எனக்கு வந்து இவ்வளோ ஃபோனில் வந்து எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுத்துட்டான் இப்போ எல்லாமே எல்லாமே வேலையெல்லாம் சுலபமாக போச்சு எனக்கு மட்டும் இல்லாய் அவனும் ஒரு கோர்ஸை ஆன்லைன்லேயே பண்ணான் அதனால் வேலையும் வாங்கிட்டான் ஆனால் செல்லால் ரொம்ப அதிகமாக பயன்படுத்த ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளுக்கு தேவையானது இப்போ விட்டால் நம்மளுக்கு என்னென்ன வேணுன்றது நம்ம அதை பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே அங்கேங்க போய் போய் அப்போல்லாம் பார்த்தன்னா ரேஷன் கடைக்கு போவோம் நிற்க க்யூவில் வாங்குவோம் கரெண்ட் பில்லுக்கு போவோம் நிற்க க்யூவில் வாங்குவோம் அதே மாதிரி துணி கடைக்கு போய் நம்ம படிக்கற துணிய தேடித் தேடி தேடி இறங்கி இறங்கி ஏறுவோம் ரொம்ப அலைச்சலாக இருக்கும் ஆனால் அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த உடம்போட வலியெல்லாம் எதுவும் தெரியாது போய் போய் வந்தோம் ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒருவாட்டி வெளியே போயிட்டு வந்தாலே என் வயசில் முடியலை ரொம்ப சோர்வாயிடுது ரொம்ப தலை கிறுகிறுன்னு வருது ஆனால் இப்போ எல்லாமே செல்லுலேயே நம்ம பேசிப் பேசி நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளுக்கு படிச்ச ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்குறோம் என் பிள்ளைங்களுக்கு பணம் கட்டி அது யோகா கிளாஸூம் ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்கற மாதிரி பண்ணிக் கொடுத்துட்டான் இன்றைக்கி செல்லில் வந்து யோகா சொல்லித் தர்றாங்க அது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு செல்லில் சொல்லிக் கொடுத்துட்டான் ரிட்டயர்டு ரிட்டயர்டு ஆயிடுச்சு வீட்டில் தானே இருப்போம் அதனால் நம்மளுக்கு செல்லு ஒரு பொழுதுபோக்காவே நம்மளுக்கு போயிட்டிருக்கு ஸோ செல்லில் இந்த மாதிரி நன்மைகள் நடக்குது ஸோ நீங்கள் எல்லோருமே செல் நிறைய பயன்படுத்தறீங்க எல்லோருக்குமே உங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக தான் இருக்கும்